பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லரிங் பயிற்சி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கணினி பயிற்சிங்க அது வந்து மூணு மாத பயிற்சி ஆறு மாத பயிற்சி அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அவர்களோட கல்வி அடிப்படையில் அது பார்த்தீங்கன்னா மானியத்ததோடுதாங்க கவெர்மென்ட்டு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாகவே அதெல்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கிட்ருக்காங்க இதனால் வந்து நிறைய பேர் இதனால் வந்து பயன் பெற்றிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸு முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வந்து கவர்மென்ட்லேருந்தே சர்ட்ஃபிகேட் வருங்க அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு ப இதில் வந்து அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணிக்கலாம் சீனியாரிட்டி வயசில் வந்து உங்களுக்கு வந்து அது கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரேரி எல்லாம் இருக்குதுங்க லைப்ரேரி இருக்குதுங்க நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து எவ்வளோ நேரன்னா கூட நம்ம இருந்து அந்த நம்மளுக்கான பரிட்சைக்கி நம்ம ப்ரிப்பெர் பண்ணிகிட்ருக்குறதுக்கு வந்து நம்ம வந்து அதை அந்த லைப்ரேரியில் வந்து ரெஃபர் பண்ணி அது நம்ம பயன்படலாங்க அந்த இதுவும் அந்த இதுவும் இருக்குதுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் மாவட்டத்துலேன்னு இல்லைங்க இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு தனி தனி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க பெண்களுக்குனு அப்படின் சொல்லி தனி ஸ்கீமே கொண்டு வர்றாங்க அதில் வந்து நிறையா பேர் பயன் பெற்றுக்கிறாங்க ஒன்று அதுக்கப்புறம் சிறு தொழிலில் பயிற்சி அதுவும் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அதுலேயும் வந்து பயன்பெற்று நிறைய பேருத்துக்கு அவங்க வந்து அவங்க மூலயமா வந்து வேலைவாய்ப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தையல் பயிற்சி அவங்க இப்போ ப படிச்சுட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டெய்லரிங் கடை வச்சு நிறைய பேருத்துக்கு வந்து அவர்களே வந்து க்ளாஸெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க அது ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்லர் பியூட்டி பார்லர் அந்த கோர்ஸெல்லாமே வந்து மத்த மாவட்டத்துலெலாம் போய் படிச்சுட்டு வந்து இங்கேயும் வந்து அதை வந்து நல்லா சிறப்பாகவே நிறையா பெண்கள் செய்கிறாங்க ஒரு க்ரூப்பாக வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்தும் வந்து நிறையா பிஸ்னஸெலாம் பண்ணுறாங்க அதனால இது வந்து நல்லாவே பெண்கள் வந்து நல்லா மேம்பட்டிருக்குறாங்க இந்த சில பயிற்சினால் இதுதாங்க அப்புறம் கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு வந்து நல்லாவே சிறப்பாக இருக்கிறனால பெண்களோட நலன் வந்து அதிகரித்துதாங்க இருக்குது வறுமை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க பெண்கள் இந்த மாதிரி இதிலெலாம் வந்து பெண்கள் வந்து அவர்களோட ஒத்துழைப்பு கொடுக்குறனால பெண்கள் வந்து நல்லாவே மேம்பட்டிருக்றாங்க அவ்வளோதாங்க